ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் ஆமாம் மேம் ஆ இருக்குது மேம் கண்டிப்பாக இருக்குது அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்குது நல்ல டிசைன் நல்ல குவாலிட்டியா இருக்குது ஆ ஓகே மேம் இல்லை இதோட ஃபேன்சியாகவும் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிக்கிலாம் எந்தமாதிரி மாடல்ஸ் சொல்லுங்கள் மேம்

ஓகே அதிலேயும் கொஞ்சம் நார்மல் வாரு வச்சது கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சதுலாம் இருக்குது ஒர்க்கிங்லாம் நிறையா இருக்குது அந்தமாதிரி பார்க்கறிங்களா ஆ இருக்குது மேம் நியூ மாடெல்லாம் இப்போதிக்கி வந்து இருக்கிறது எல்லாமே நார்மல் செப்பல்ஸ் மாதிரியே வந்துருக்குது மேம் ஆனால் இது வந்து இப்போ பார்க்க வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது நாங்கள் வந்து வெரெண்டியோட தான் தரோம் எதுவாக இருந்தாலும் ஆ இருக்குது மேம் ஆ செப்பல்ஸ் மட்டும் பார்க்கறிங்களா இல்லை ஷூ மாடல்லேயும் பார்க்கறிங்களா மேம் எதுமாதிரி ஆ இருக்குது இருக்குது கட் ஷூ இருக்குது சாக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக எடுத்துட்டு வரோம் அதை நீங்கள் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிலாம் மேம் கேரண்டியோட கொடுக்குறோம் ஆ ஓகே